எங்கள் வீட்டை சுத்திலும் பில் முலச்சி கிடக்குறதெல்லாம் நாங்கள் மழை வந்தால் அதுலாம் பிடிங்கி ஏறிஞ்சிருவோம் அப்புறோம் நல்லா செதுக்கியும் விற்றுவோம் மம்புட்டி எடுத்து தண்ணியெல்லாம் வந்துச்சினா அதுக்கு தொட்டி கட்டி வச்சுருக்குறோம் அதில் இறங்கிக்குங்க கொசுவெல்லாம் வ வராமல் இருக்கறதுக்கு ஆட்டாங்கள் தண்ணியெல்லாம் கமுத்திவிட்ருவோம் அது அதுக்கு அடிக்கடி மருந்து அடிச்சு விட்ருவோங்ம்க அப்புறோம் டிச்சு தண்ணியெல்லாம் போகிறதுக்கு எங்கே இது வந்து சொன்னமுன்னா வந்து நல்லா சுத்தப்படுத்திவிட்டு போய்ருவாங்க